ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆ ஆமாம் மேடம் இப்போ செண்ட் ஜோசப் ஸ்கூல் ஸ்கூல் பிரின்ஸ்பல் தான் சொல்லுங்கள் மேடம் ஒரு அட்மிஷனுக்கு வந்து நாங்கள் வந்து பையனை பார்க்கணும் ரிட்டன் டெஸ்ட்டு வைப்போம் மார்க்கு அடிப்படையில் கொடுத்தாலும் கூடேயே நாங்கள் பையனை வந்து நேரில் பார்க்கணும் நாளைக்கு பத்து மணி டூ பன்னென்டு மணிக்குள்ளே வந்துருங்க ரெண்டு மண்நேரம் நிறைய பேர் வருவாங்க நீங்களும் வந்துருங்க வந்துவிட்டீங்கன்னா பையனுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு வைப்போம் அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் அப்படீங்களா அதான் நாளைக்கு ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் குரூப்பெல்லாம் நாளைக்கு தான் முடிவு பண்ணுவோம் அதான் நீங்கள் பையனை அழைச்சிட்டு நேரில் வரணும் வரும்போது டீசியில ஒரு மூணு காப்பி ஜெராக்ஸு எல்லாத்துலையும் ஒரு மூணு மூணு காப்பி டீசி மார்க்சீட்டு அப்புறம் அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க வரும்போது பீஸ் கட்டுற மாதிரியே வரணும் நீங்கள் பீஸ்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆ பீஸ் வந்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹன்ரடுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துருங்க குரூப் வந்து நாளைக்கு என்னென்ன நாங்கள் இன்டர்வ்யூ ரிட்டன் டெஸ்ட்டு வைப்போம் பையனை பார்ப்போம் நாளைக்கு பே பேரண்ட்ஸோட வந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாத்தையும் அந்த சர்ட்டிஃபிகேட்லாம் வெரிவிகேஷன் முடிச்சிவிட்டு நாங்கள் அதற்கப்பறம் நாங்கள் பதில் சொல்லுறோம் நீங்கள் அப்போ ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் செண்ட் ஜோசப்னா கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் உங்கள் பையனுக்குச் சொல்லிக் கொடுத்து அழைச்சிட்டு வாங்க ஆ வேன் உண்டு ஸ்கூல் பஸ் இருக்கு நீங்கள் எந்த ஏரியாலேருந்து வரீங்க நெய்வேலிங்களா நெய்வேலிலேருந்து ஆர்ச்சு கேட்லேருந்து இந்திரா நகர்லேருந்து வரும் நீங்கள் எதாவது ஒரு பாயிண்டு ஆர்ச் கேட்டோ இல்லை அந்தாண்டை இந்திரா நகரில் ப ஆர்ச் கேட் இருக்கு அங்கே எங்கையாவது நின்னீங்கன்னா நீங்கள் ரெகுலராயிடும் இப்போ ஸ்கூலுக்கு ஃபீஸ் வந்து நாளைக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் என்ன நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நாங்கள் எழுதி வாங்கிக்குவோம் நீங்கள் பணம் கட்டிவிட்டீங்கனா நாளைக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம் பையனை அழைச்சிட்டு வாங்க பத்துமணிக்குள்ளே பண்னென்டு மணிக்குள்ளே வந்துருங்க லேட்டாக வந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த டைம்ல தான் கொடுக்க முடியும் அதனால இங்கே இடங்க இதான் மேடம் நீங்கள் வந்து சொன்ன டைம் ஃபாலோ பண்ணுங்கள் பன்ச்சுவாலிட்டியாக இருக்கணும் ஏன்னா செண்ட் ஜோசப் ஸ்கூலில் இடம் கிடைக்கிறது கஷ்டம் இங்கே ரிட்டன் டெஸ்ட் வச்சிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகேம்மா தேங்க் யூம்மா